பிரபஞ்சத்தில் மர்மம் அப்படினா அது வந்து பேய் மட்டும்தான் பேய்னு ஒன்று வந்து கிடையவே கிடையாது நம்ம வந் நம்ம கண்ணுக்கு தான் அது வந்து பேயா தெரியுது மாயை முழுக்க முழுக்க அது வந்து மாயை மட்டும்தான் மாயை அப்படின்றது நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாது அது வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளாக நினைச்சிட்டு இருக்கோம் அவ்வளோ தான்